நமது இந்திய தேசம் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே அப்படி பார்க்கப் போனா மத நம்பிக்கைகள் அப்படிங்கும் போது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இது மூணுந்தான் இப்போ வந்து பெரும்பாலும் எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒன்று எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாவும் இருக்கும் இப்போ பாரம்பரியமாக அப்படினு பண்ணுறாங்க அப்படின்னா இந்து மதத்துல பார்த்திங்கன்னா ஆடி விரதம் இருப்பாங்க புரட்டாசி மாசத்தில் விரதம் இருப்பாங்க அமாவாசையில் விரதம் இருப்பாங்க சில நம்பிக்கைகள் வச்சு இருப்பாங்க இதில் அமாவாசையில் இதை செய்யணும் பௌர்ணமியில் இதை செய்யணும் இதை இந்த விரதத்தில் இந்தமாதிரி பண்ணனும் ஆடி மாசத்தில் இதை செஞ்சால் இது நல்லது அதேமாதிரி வந்து நீர் வணங்கிறது ஆகாயத்தை வணங்கிறது எல்லாமே வந்து அவங்க கலாச்சாரத்தோடய ஒன்றி அவங்க வந்து அதை அவங்க பின்பற்றுவாங்க அதேமாதிரி கிறிஸ்த்துவ மதத்தில் பார்த்திங்கனாக்கா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இது ரெண்டையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்கள் ஈஸ்டர் காலத்தில் வந்து விரதம் இருந்து அவங்க அதுக்கான வழிபாடுகள்லா சிறப்பு பூஜைலான் செஞ்சு அந்த ஈஸ்டர் திருவிழாவை கொண்டாடுவாங்கள் அதேபோல் முஸ்லிம்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நோம்பு விரதம் இருந்து கஞ்சு வச்சு அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து ரம்ஜான் கொண்டாடுவாங்கள் அதேபோல் அவங்க இன்னோரு பண்டிகையும் பக்ரீத்னு ஒன்னு விமர்சையாக கொண்டாடுவாங்க இதுமாதிரி விழாக்கள்லா கொண்டாடும் போது அவங்களோடய மத நம்பிக்கைகள் வந்து அதிகமாகுது அதை ஒருவருக்கு ஒருவர் சேந்து மற்ற மத இனத்தவர்களையும் சேர்த்து அழைத்து விருந்து வச்சி அவங்களும் சந்தோசமாக கொண்டாடுவாங்க இப்போ தீபாவளினு பார்த்திங்கன்னா இந்துக்கள் தான் கொண்டனும் அப்படிங்கிறது இல்லாமல் கிறிஸ்டின்ஸ்ம் முஸ்லிம்ஸ் எல்லோரும் வெடி வெடித்து அதை வந்து சந்தோசமாக கொண்டாடுவாங்கள் அவங்க வீடுகளுக்கும் அவங்களை இன்வைட் பண்ணுவாங்கள் அதேமாதிரி இவர்களும் கிறிஸ்மஸ்க்கு மற்றவங்கள இன்வைட் பண்ணுவாங்க ரம்ஜானு அதேமாதிரி இருக்கும் போது அவங்க எல்லோ ருக்கும் பிரியாணி செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களோட ஒன்றிச்சு அவங்களோடய அன்பு கலாச்சாரம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவாங்க இது ஒரு ஒற்றுமையாக இவங்க வந்து நம்ம இந்தியாவில் செய்யக்கூடிய மிக முக்கியமான கலாச்சாரமும் பாரம்பரியமும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க